நாமக்கல் மாவட்டத்தில் ஏடிஎம்கே எம்எல்ஏ சேகர் அப்புறம் என்னது அது பள்ளிப்பாளையம் எம்எல்ஏ தங்கமணி சாரு எக்ஸ் மினிஸ்டர் ஏடிஎம்கே அடுத்து இங்கே வந்து ஈஸ்வரன் சார் கொங்கு கட்சி ஈஸ்வரன் சாரு இவங்கள்லாம் இருக்காங்க மக்கள் நல பணிகள் அவங்க கட்சி சார்ந்த பணிகள் செஞ்சிகிட்ருக்காங்க பொதுவாக செஞ்சிகிட்ருக்காங்க அது தவிர அது வேற மற்ற விஷயங்கள் பார்த்தால் அந்த இப்பெல்லாம் வந்து மக்களுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் அரசாங்கம் செய்யுது சாலை போக்குவரத்து தொடர்லேருந்து மின் கம்பம் அமைக்கிறதுலேருந்து குடிநீர் வசதி கொடுக்கறதுலேருந்து திடக்கழிவு இதெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்றது அந்த வகையில வந்து நறைய விஷயங்கள் சிறப்பாக செஞ்சிகிட்ருக்காங்க இப்போ வீட்டுக்கு வீடு தனியாக அவங்க வந்து குடிநீர் வசதி செஞ்சிகிட்டாலும் மற்றவங்க செய்ய முடியாதவங்களுக்காக வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க போர் ஓட்டுறக்கு டேங்கு கட்டித் தந்திருக்காங்க தண்ணீர் வசதி நல்லாவே செஞ்சி கொடுக்குறாங்க தண்ணீர் அப்புறோம் என்ன வேற முகாம் மருத்துவ முகாம் இதெல்லாம் இலவச மருத்துவ முகாம் இது ஒன் நாட் எயிட் இது மாதிரி வந்து அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய பொதுவான பிரச்சனைகள் வந்து சிறப்பாக போய்க்கொண்டு இருக்குது